லாஸ்ட் இயர் வந்து சந்தோஷமான நிகழ்வும் இருக்குது துக்கமான நிகழ்வும் இருக்குது சந்தோஷமான நிகழ்வு சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதில் நம்மளுக்கு எப்படியாது ஒரு அவார்டு கிடைக்காதா நம்ம நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்காதா அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சது உண்டு இந்த ஒரு வருஷமா இந்த ஒரு வருஷமா பட்ட கஷ்டத்தில் இந்த ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது லாஸ்ட்டு டென் இயர்ஸாக பட்ட கஷ்டத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு ஒரு மாவட்ட அளவில் ஒரு அவார்டு வாங்கிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக நான் பாக்கிறேன் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வும் கூட கஷ்டமான நிகழ்வு அப்படின்னா என்னோடயா தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை கிட்னி ஃபெய்லியர் அப்படின்றப்ப இப்போ வரைக்கும் ஒரு டயாலிஸிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மக்கூட பிறந்துட்டு நமக்கு திரும்பவும் வந்து இன்னொரு முறை நம்மக்கூட அவர் சேர்ந்து பிறக்க போகிறது கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை அது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த ஒரு வருஷத்துல ஒரு நல்ல நிகழ்வும் நடந்துருக்குது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கெட்ட நிகழ்வும் நடந்துரு நடந்துருக்குது